ஹலோ உங்கள் பேர் குமாருங்களா நான் ரயில்வே ஸ்டேஷன் போகிறக்கு ஒரு கேப் ஒன்று புக் பண்ணியிருந்தேன் உங்களோடய ஆஃபீஸ்க்கு அப்போ உங்கள் பேரும் உங்கள் ஃபோன் நம்பரும் கொடுத்துருந்தாங்க நீங்கள் தான் வருவீங்க அப்படினு சொல்லிட்டு நாளைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு ட்ரைன்னு ஆனால் பத்து மணிக்குலாம் நீங்கள் எங்கள் வீட்டு கிட்ட வந்துடிங்கனா பரவாயில்ல போகிற வழியில கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அது வந்து கைலலாம் எடுத்துட்டு போக முடியாது கொஞ்சம் பெரிய திங்ஸ்ஸாக இருக்கிறதுனால கார்ல வச்சி தான் எடுத்துட்டு போகணும் வாங்கிட்டு எனக்கு சரியான நேரத்தில் கொண்டு போய் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டிங்கனா பரவாயில்ல நீங்கள் எப்போ வருவீங்க எத்தனை மணிக்கு வருவிங்கங்கிறதை எனக்கு முன்கூட்டியே சொல்லியிருங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் இத்தனை மணிக்கு நான் வந்துடேன் இந்த இடத்துல அப்படினு சொல்லுங்கள் நான் பள்ளிபாளையத்தில் ஆண்டிக்காட்டில் தாங்க குடி இருக்கேன் என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கனால் நான் எங்கள் வீடு எங்கள் வீடு எங்கே இருக்குதுனு சொல்லிடுறேன் வந்து திங்ஸ் எல்லாம் வேற கார்ல ஏற்றணும் ஏற்றிட்டு பொருள் வாங்கிட்டு போகணும் நான் கரெக்டாக அந்த டிரைனை மிஸ் பண்ணாமல் போகணும் தயவுசெஞ்சு எனக்கு எப்போ வருவிங்கன்னு கரெக்ட்டாக சொல்லியிருங்க எதாக இருந்தாலும் முன்கூட்டியே எனக்கு வந்து தகவலை சொல்லிடுங்க டிரைனை மிஸ் பண்ண கூடாது பஸ் கூட மிஸ் பண்ணால் அடுத்த பஸ்ஸில் போயிடலாம் ட்ரைன் நான் புக் பண்ணியிருக்கேன் அதனால் கரெக்டான நேரத்துக்கு போகணும் கரெக்டாக வந்துடுங்க